நான் வந்து சமைக்கிறப்பெலாம் பெரும்பாலும் வந்து நான் வந்து இப்போ புதுசாக நம்ப கண்டுபிடிச்ச பாத்திரங்களையும் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் பழங்காலத்தில் நம்ம பாட்டிங்கள் யூஸ் பண்ணின அந்த பாத்திரங்களையும் நான் யூஸ் பண்ணிகிட்டுதான் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக இப்போ வந்ததுக்கு குக்கர் நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குக்கர் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா குக்கர் வந்து நான் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்காக நான் அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இப்போது பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நம்ம பாத்திரத்தில் வேக வைச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகுது அதனால் என்ன பண்ணுறோம் பருப்பை குக்கரில் வைச்சோன்னா ஒரு மூணு விசில் விடுவேன் நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் பருப்பு வெந்துடும் அதனால் குக்கர் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் பருப்பு வேக வைக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப எனக்கு வந்து சாதத்தை வடிச்சுட்டு இருக்க முடியல சில சமயம் அதுக்கு என்ன பண்றேன் நான் கா அதையும் சாதத்தையும் சில சமயம் நான் வந்து குக்கரில் வச்சுருவேன் இந்த குக்கர் வந்து நான் அதிகமாக பயன்படுத்துறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீரை செய்யுறதுக்கு கீரைனா பார்த்தீங்கன்னா அரை கீரை புளிச்ச கீரை இந்த ரெண்டத்தையும் வந்து நான் கடஞ்சுதான் அதிகமாக செய்வேன் அதுக்கு என்ன பண்ணுறேன் அதுக்கு நான் ஒரு மண் சட்டியை வச்சுருக்கேன் மண் சட்டியில்தான் நான் கீரையை வேக வச்சு அதைத்தான் நான் வேக வைப்பேன் பூண்டு வெங்காயம் இதெலாம் போட்டு வேக வச்சு தண்ணியை வடிச்சு அதை சட்டியில் கடைவேன் சட்டியிலே ஒரு மத்து போட்டு கடைஞ்சி அதை நான் தாளிச்சு யூஸ் பண்ணிகிட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னோரு சட்டி வச்சுருக்கேன் இன்னோரு மண் சட்டி வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பண்ணுறதுக்காக இந்த மீன் குழம்பு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் அது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மீன் குழம்பு சட்டியில் வைக்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ப வைக்கிற அந்த சில்வர் பாத்திரத்திலையும் அலுமினியம் பாத்திரத்திலையோ வைக்கிறதை காட்டிலும் மீன் குழம்பு வந்து நம்ப மண் சட்டியில் வச்சோம்னோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் மீன் வந்து உடையாம இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டுப் போகாது சீக்கிரமாக மீன் குழம்பு கெட்டுப்போகாமல் இருக்கும் அது வந்து நான் வந்து சட்டியில் வச்சோனாவே நான் அடுப்பில் வைப்பேன் அடுப்பில் வைக்கிறதுனால அந்த மீன் சட்டி வந்து கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் பண்ணிணாவே அந்த ஹீட் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதனால் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் சட்டி அப்புறம் கீரை கடையறதுக்கு மண் சட்டி ரெண்டுத்தையும் வச்சுருக்கேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை தோசை ஆக்குறதுக்கு நான் வந்து தோசைக்கல் ரெண்டு தோசைக்கல் வச்சுருக்கேன் ரெண்டு விதமாக ஒன்று வந்து இப்போ புதுசாக வந்த நான்ஸ்டிக் தோசைக்கல்லு இன்னோண்னு பார்த்தீங்கன்னா இரும்புக்கல் இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன் ரெண்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் தோசை ஊற்றறதுக்கு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தோ தோசைக்கல்லை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்போதான் பிய்யாமல் வரும் அதாவது இப்போ இரும்புக்கல் ஊற்றுனா எனக்கு பிஞ்சு பிஞ்சுட்டு வந்துடுது அதனால் நான் என்ன பண்றேன் நான்ஸ்டிக்கிலதான் தோசை ஊற்றறதுக்கு வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்கில் வேறு எதையும் நான் பண்ண மாட்டேன் தோசை மட்டும்தான் ஊற்றுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்பாத்தி அந்த மாதிரி ரொட்டி ஐட்டத்துக்கெலாம் நான் வந்து இரும்பு கல் வச்சுருக்கேன் இரும்பு கல்லைதான் நான் சப்பாத்திலாம் போட்டு எடுப்பேன் அப்போதான் கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக வருது அதனாலதான் நான் என்ன பண்ணிணேன் நான் இரும்பு கல் வச்சுருக்கேன் இரும்பு கல்லில் சப்பாத்தி சுடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லேட் ஆம்லேட் ஆஃப்பாயில் இதெல்லாம் வந்து நான் சப்பாத்தி போடற அந்த கல்லில் இரும்பு கல்லைதான் நான் செய்வேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் ரெண்டு விதமான இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அது வந்து ஒன்று அலுமினியத்தில் இன்னோன்று சில்வரில் ரெண்டு விதமாக வச்சுருக்கேன் இப்போ வந்திங்கன்னா சில்வர் பாத்திரத்துல வந்து நான் இட்லி இட்லி வந்து அது வந்து ரெண்டு அடுக்கு இருக்கு அது கொஞ்சம் நிறையவே இருக்கும் குழிகள் நிறைய இருக்கிறதனால அது வந்து நான் இட்லி ஊற்றறதுக்காக வச்சேன் இன்னோன்னு அலுமினியம் பாத்திரம் வந்து சின்னது அது குழிகள் வந்து ஒன்று மூணு மூணு குழி இன்னோன்னு நாலு குழி தான் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த புட்டு அவிக்கிறது அந்த மாதிரி வேக வைக்கிற ஐட்டம்லாம் நான் அந்த அலுமினிய பாத்திரத்தில் செய்ய இட்லி பாத்திரத்தில் செய்வேன் இட்லி வேக வைக்கிறது மட்டும் நான் இந்த சில்வர் பாத்திரத்தில் நான் செய்வேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லர் சிம் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள் கட்டர் ஒன்று இருக்கு அது வந்து வாங்கியிருக்கேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அந்த கட்டர் நான் வந்து நம்ம சும்மா தோலை உரிச்சு இப்போ வெங்காயம் போடணுனா வெங்காயத்தை தோலை உரிச்சு உள்ளார போட்டால் போதும் கட் பண்ணி அப்படியே நான் கொஞ்சம் புல்லிங் பண்ணிணா போதும் அது நல்லா பொடி பொடியாக ஆக்கி குடுத்திடும் எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலுமே அதை வந்து நம்ப தோலை மட்டும் சீவி உள்ளே போட்டால் போதும் பொடி பொடியாக ஆயிடும் நம்ம ரொம்ப அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு டைம் ரொம்ப சேவ் பண்ணுது அது அது நான் வாங்கினதுனால் ஏன்னா முன்னாடி மாதிரி வெங்காயம் கட் பண்ணிணா கண் எரியும் அதெலாம் கண்ணெலாம் எரியாது சீக்கிரமா இப்படி குயிக்காவே இது வெஜிடபிளை பொடி பொடியாக வெட்டி குடுத்துடும் அதனால் டைம் ரொம்பவே சேவ் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங்னா கத்தி வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கத்தி வச்சுருக்கேன் மூணு வெரைட்டியாக வச்சுருக்கேன் ஒன்று கூர்மையானது கொஞ்சோம் இன்னோன்னு மழுங்கின கத்தி மாதிரி ஒன்று வச்சுருப்பேன் இன்னோன்னு இன்னோன்னு கறி வெட்டுறதுக்காக நான்வெஜ் கறிலாம் வெட்டுறதுக்கு அது ஒரு கத்தி மாதிரி வச்சுருக்கேன் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது ஒன்று அப்புறம் நாலு கத்தி வச்சுருக்கேன் அது வந்து வெஜிடபிள்ஸ் வெட்டுறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் கட்டிங் போர்ட் வச்சுருக்கேன் நான் அருவாள்மனைலான் யூஸ் பண்ணமாட்டேன் நான் வந்து கட்டிங் போர்டும் கத்தி மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் இங்கே என் சமையல் அறையில் நான் அதிகமாக வச்சுருப்பேன் அப்புறமா தேங்காய் பூ செய்யுறதுக்கு ஒரு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் அது சும்மா தேங்காயை நம்ப லெஃப்ட் சைட் பிடிச்சிட்டு ரைட் சைட் இப்படி திருகினா போதும் அது தேங்காய் துருவலாக அழகாக வந்துடும் ரொம்ப கஷ்டப்படணும்ன்னு அவசியம் இல்லை